நான் வந்து இப்போ நவம்பர் மாசம் வந்து கொல்லி மலைக்கு சுற்றுலா போகலான்னு நினச்சிருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கனா நான் பஸ்ஸுல் தான் போனேன் இங்கே எங்கள் ஊரில் இருந்து நானும் இன்னும் ரெண்டு பேர் போனோம் அப்போ வந்து நாங்கள் தான் முதல் முறையாக கொல்லி மலைக்கு போனோம் எங்களுக்கு அங்கே இருக்கற இடத்த பதற்றியெல்லாம் எதுவும் தெரியாது அதனால் வந்து நாங்கள் பஸ்ஸுல் போயிட்டு அங்கே எங்கள் கூட பஸ்ஸுல் வந்த தோழி ஒருத்தவங்க எங்கள் கூட லலிதான்னு சொல்லிகிட்டு அவங்க வந்துருந்தாங்க அவங்க வந்து எங்களை எங்கூட பேசி ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க அதுக்கு அப்புறம் நாங்கள் கூட்டிட்டு போகிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு இடத்துக்கு மட்டும் ஒரு ரெண்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு நினச்சி போனோம் அப்புறம் பார்த்தீங்கனா அவங்க ஒரு அஞ்சு இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வந்து எங்களை எப்போயுமே ஃபோன் நம்பரெலாம் வாங்கி வச்சுட்டு எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு நம்பர்ஸு தகவல் கொடுத்து எங்களையும் சேர்ந்து கூட கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது வந்து இன்னொரு தடவை கூட நாங்கள் மறுபடியும் போ பொங்கலுக்கு கூட அங்கே போகலாம் அப்படின் சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதனால வந்து அவங்க நல்லா தோழி வந்து எனக்கு கிடச்சாங்க எங்கேயாவது போகணும்னா அவங்களோடய துணையோடய போயிட்டு வர்கிறதுக்கு எனக்கு நல்லா வசதியாக இருக்குது